குழந்த பிறந்த உடனே அம்மை ஊசி போடுவாங்க அம்மை ஊசி போட்டா அப்புறோம் ஆஸ்ப்பிட்டலில் வச்சிருந்து ஆஸ்ப்பிட்டல்லந்து டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு வந்து குழந்தையும் பிள்ளையையும் ஆர்த்தி எடுத்து உள்ளார வச்சு பிள்ளைக்கி நல்லா குளிவுராம நல்ல பெட்டில் கத கதன்னு வச்சு குழந்த பிறந்துட்டு குழந்த வந்து வீட்டுக்கு வந்தோன்னே குழந்தைக்கி திஷ்டி படாம இருக்கணுன்னு மண் சட்டில வெள்ளை புள்ளி வச்சு பக்கத்தில் அருவா கொஞ்சம் வேப்பல கொத்து இதெல்லாம் வச்சிருப்பாங்க எதுக்காகன்னா குழந்தைக்கி வந்து குழந்த கிட்ட வந்து எந்தும் தீய சக்தியும் பக்கத்தில் வர கூடாதுங்குறதுக்காக அப்புறோம் குழந்தைய எங்காவது வெளியில தூக்கிட்டு போனா குழந்தைக்கி வேப்பலை வச்சு குழந்தைய கோ தாயிக்கும் வேப்பலை வச்சு சேஃப்டியாக அழைச்சிட்டு போகணும் அப்புறோம் காட்டன் துணியை தான் கிழிச்சு பிள்ளைங்களுக்கு யூஸ் பண்ணணும் அடிக்கடி துணி மாற்றி பிள்ளைங்கள நல்லா சுத்தமாக வச்சுக்கணும் அப்புறோம் நாற்பது நாற்பத்தி நாற்பது நாள் நாற்பத்தி ஓர் நாள் தடுப்பூசி போடுவாங்க தடுப்பூசி போடணும் தடுப்பூசி போட்டுகிட்டு வந்து அப்படே விட்டுற கூடாது அதை ஐஸ் கட்டி வச்சு பிள்ளைங்க அழுவும் அது ரெண்டு ரெண்டு நாளைக்கு கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கும் ஐஸ் கட்டி வச்சு அதெலாம் சரி பண்ணணும் அப்புறோம் போக போக பிள்ளைங்க சரியாகிடும் திரும்ப கொஞ்ச பெருசாகனோன்ன திரும்ப வந்து இப்படி அலட்சியமா விட்டுற கூடாது பிள்ளைய பத்ரமாக பார்த்துக்குணும் நல்லா ஜில்லுப்பு நாள்ல எல்லாம் காலில் கையிலைல்லாம் எல்லாம் க்ளோவ்ஸ் போட்டு பிள்ளைங்கள பத்ரமாக பார்த்துக்கணும் அதிகமாக தண்ணியில நிற்க தண்ணியில இல்லாம பிள்ளைங்களுக்கு ஜுரோம் வராம சளி பிடிக்காம பத்ரமாக பார்த்துக்குணும் அப்புறோம் ஆறு மாசம் ஆயிட்னா ஆறு மாத தடுப்பூசி அப்புறோம் பத்து மாதத்து ஊசி அப்படே ஊசி தடுப்பூசி போடுவாங்க அதை கண்டினியூவ்வாக போட்டே ஆகணும் அதுக்கப்புறோம் ஒன்றை வயசு ஆயிடும் ஒன்றை வயசு ஊசி அதையும் கண்டினியூவ்வாக மறக்காம தடுப்பூசியெல்லாம் மறக்காம போடணும் பதினஞ்சி வயசு வரைக்கும் தடுப்பூசி போடணும் ஒன்றை வயசு ஊசி அதுக்கப்புறோம் அஞ்சு வயசு ஊசி அதுக்கப்புறோம் பத்து வயசு ஊசி அதுக்கப்புறோம் பதினஞ்சு வயசு ஊசி இவ்வளோ கான் இருக்கு போடணும் தடுப்பூசியை மட்டும் மறந்துராம பிள்ளைங்களுக்கு போடணும் அது தான் நல்லது தடுப்பூசி போட்டா தான் எந்த நோய் நொடிகளும் வராது அப்போ தான் பிள்ளைங்க நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் மறந்துவிடாம எல்லா பிள்ளைங்களுக்கு தடுப்பூசி போடணும் போட்ருங்க